ஆன் பண்ணிட்டியா வேலைவாய்ப்பு ங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் பதிவு பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் டிகிரி படிச்சுட்டு எல்லாம் பல பட்டதாரிங்கள்லாம் இன்னைக்கு வேலை இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டுருக்காங்க படித்த இளைஞர்கள் விவசாயிங்கள்லாம் அவன் அவன் காடு ஓட்றதுக்கும் கரை வெட்றதுக்கும் இந்தமாதிரிதான் போயிக்கிட்ருக்கிறான் என்ன அதெல்லாம் சென்ட்ரிங் வேலைக்கு எல்லாம் பல பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டுருக்காங்க அது என்ன பண்ண வேலைவாய்ப்புங்கிறது ரொம்ப வேலைவாய்ப்பு இந்திய வேலைவாய்ப்புனது ரொம்ப மோசமான ஒரு இது நிலைமைல தான் ஓடிக்கிட்டுருக்கு போதுமா